ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்மா நீங்கள் சரி ஓகேம்மா ஓகே இதில் எப்படி எந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் கேட்குறீங்க நீங்கள் லேட்டஸ்ட்டாக வேணுமா இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வீவோ ஃபோன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வீவோ வி நையன் பிளஸ் இருக்குது வீவோ ஒய் டுவெண்ட்டி ஒன் இருக்குது ரெட்மி இருக்குது ரியல் சி டூ இருக்குது சாம்சங் இருக்குது இதெல் சாம்சங்க்கில் லேட்டஸ்ட்டு மாடல் வந்திருக்கு டூ ஜிபி ரேம் நீங்கள் எந்த மாதிரி மாடல் கேட்குறீங்க எல்லாமே நல்லாதான் போகும் இதில் வந்து வீவோ தான் இப்போ இருக்கிற குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்குது

ரெட்மி டெனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு போட்டால் கூட அது மறுநாள் வரை வரைக்குமே சார்ஜ்ஜு நிற்குது வித்து பேட்டரிக்கு அதுவுமே கொஞ்சம் குவாலிட்டியாகதான் இருக்குது ரெண்டாவது கேமரா ஃபெசிலிட்டி கேமராவுமே கூட இதில் நல்லா தாம்மா இருக்குது இப்போ இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்னுக்கு அபோவு தான் இருக்குது கம்மி கிடையாது ஆ ஆமாம் உங்களுக்கு எந்த கலர் எந்த மாதிரி மாடல் கேட்குறீங்க நீங்கள் ஓகே மாடல் ப்ளூ கலரில் இருக்குது ஆ இருக்குது இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு வேணுன்னால் நீங்கள் இஎம்ஐ கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஓனாக கூட அமௌண்ட் ஷேர் பே பண்ணிக்கலாம் எங்களுக்கு இஎம்ஐ போட்டால்தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது நீங்கள் கேஷாக கொடுத்தாலும் ஓகே தான் ஆ ஆமாம் இப்போது வந்து நீங்கள் இப்போது வந்து நீங்கள் கேஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் இருக்குது இஎம்ஐயில் வந்து ஒரு டுவெல் மன்த்து கட்டுகிறீங்கன்னா நீங்கள் லெவன் மன்த்து கட்டினா போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஃபோன் ப்ளூ டூத் இது எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகதான் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மன்த்தில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதில் வந்து இப்போது ஃபிஃப்டி தௌசண்ட்னு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட்னுக்குள்ளேயே நம்ம வாங்கிகிட்டு போயிடலாம் ஓகேம்மா வேறு வாங்குகிறீங்களா நாங்கள் வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுப்போம் நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கூப்பனுக்கு வந்து கிஃப்ட் வவுச்சரெல்லாம் கூட நிறைய இருக்குது ஆ இருக்குது நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னால் எந்த காசுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம் ஆஃபரும் இருக்குது

ஆமாம் எல்லாமே பேக் கவர் டெம்பர் கிளாஸ் எல்லாமே நாங்களே போட்டு கொடுத்துருவோம் ப்ளூ டூத்து ஹெட் செட் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகதான் கொடுப்போம் என்றைக்கி எடுக்கிறீங்க ஓகே ஓகே ஓகே மேம் அட்ரஸ் அனுப்புகிறீங்களா இல்லை நான் நாளைக்கு நீங்கள் கடைக்கு வரீங்களா இல்லை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுமா சரி ஓகே மேம் நாளைக்கு வரும் போது கால் பண்ணிவிட்டு வாங்க டென் ஓ கிளாக் கரெக்டாக வந்து ஆமாம் அன்றைக்கி தான் கடை ஓப்பன் ஆகும் டென் ஓ கிளாக்கு அதனால தான் சொன்னேன் ஆ ஓகே ஆஹ அதெல்லாம் லீவு கிடையாது நீங்கள் எப்போது வேணாலும் வரலாம் ஓகேம்மா ம் ஓகே தேங்க் யூ ம்